கடலூரில் வேலை வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னு பாத்தீங்கனா எல்லாம் நார்த் இந்தியன்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தமிழ்நாடு மக்களை அதுவும் முக்கியமாக இந்த கடலூர் டிஸ்ட்ரிகில் இருக்கிற இளைஞர் ரொம்ப கஷ்ட படுறாங்க இந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் அதனால் வேலை வாய்ப்பு வந்து நெய்வேலியில் இந்த என்எம்சியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களோடய வாழ்க்கை ரொம்ப நல்லாருக்கும் சந்தோஷமாக இருப்பாங்கள்